எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச புத்தகம்ன்னு சொன்னால் பலப்புத்தகங்கள் இருக்குது அதில் நான் வந்து சயின்ஸ் செக்ஷன் ஹஜ்ஜீவெல்ஸ் எழுதினேன் சயின்ஸ் செக்ஷன்னு ஒரு ஜார்னல் சொல்லுவாங்கள் அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு புத்தகம் இருக்குது அது வந்து ஃபஸ்ட்டு மென் ஆன் த மூன் அதாவது வந்து மனிதன் வந்து நிலவுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது வருடத்துக்கு முன்னாடி அவர் வந்து மனிதன் வந்து நிலவுக்கு போன மாதிரியும் நிலவில் வந்து அங்கே உயிரினங்கள் இருந்தமாதிரியும் மனிதன் எப்படி நிலவுக்கு போவாங்குறது முதக்கொண்டு அவர் எழுதிருப்பார் அது வந்து ஒரு புனைவாக இருந்தாலும் கூட அதில் வந்து அவ்வளோ இன்றைக்கி காலக்கட்டத்துக்கு அது ஒரு கான்ஸ்பிரசி தியரி மாதிரி உண்மையை எழுதின மாதிரி இருக்கும் அது சொன்ன மாதிரியே தான் அவங்க அந்த நிலவுக்கும் போயிருப்பாங்கள் தெற்கு திசையில் இறங்குறது இன்றைக்கு சந்திராயன் இறங்குனது முதக்கொண்டு அவர் அப்பயே வந்து அதை எழுதிருந்துருப்பார் அந்த புத்தகம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் திரைப்படம் வந்து எனக்கு பலத்திரைப்படங்கள் பிடிக்கும் அதில் ஹேராம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு திரைப்படம் கமலஹாசனுடைய எழுத்தில் கமலஹாசனே வந்து இயக்கி வந்த ஹேராம் இன்ன வரையும் அது வந்து ஒரு அண்டரேட்டட் ஃபிலிம்மாவே இருக்குது அந்த படம் ஒவ்வொரு முறையும் நான் பார்க்கும்போதும் எனக்கு நம்ம அந்த அன்னைக்கு காலக்கட்டத்தில் நடந்த பிரச்சனைகள் இன்னைக்கு வரையும் அது தொடர்ந்துக்கிட்டிருக்க பிரச்சனைகள் அதோடைய அந்த காலக்கட்டத்தில் அவர் பண்ண அந்த மேக்கிங் அந்த காலக்கட்டம் மாதிரி காமிக்கிறதுக்கு நம்ம இதை நம்ம தென்னிந்தியாவில் இருக்கிறனால வட இந்தியாவில நடக்கிற பிரச்சனைகள் வந்து நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் தெரியாமல் இருந்திருக்கும் முக்கியமாக பார்ட்டிஷியன் இந்தியா பாகிஸ்தான் பார்ட்டிஷியன் பற்றில்லாம் நம்மளுக்கு அதிக அறிவு இல்லாமல் காந்தியை பற்றி தெரியாமல் இருந்திருக்கும் காந்தி ஒரு எப்படிப்பட்ட ஒரு உன்னதனமான மனிதருங்குறது தெரியாமல் இருந்திருக்கும் அதெல்லாம் வந்து அதை அழகாக வந்து காமித்த இதாக இருந்திருக்கும் எனக்கு அதனால அந்த திரைப்படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் டிவி நிகழ்ச்சியை பொறுத்த அளவுக்கு என் நா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்து இப்போ சமீப காலத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஜீஃபைல ஓட்டுற சூப்பர் சிங்கர் அதாவது வந்து சூப்பர் சிங்கர் இல்லை ஜீஃபைல வந்து ஓட்டுற சப் சரிகமப அப்படிங்குற ஒரு இதுவும் விஜய் டிவில வந்து எனக்கு சூப்பர் சிங்கர் இது ரெண்டுமே வந்து ஒரு திறமையும் இருக்கும் பாடல்களும் ரொம்ப அருமையாக இருக்கும் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கள் வரையும் அதில் அந்த பாடுற நிகழ்ச்சி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்